ஹல் ஹலோ ஆமாங்க நீங்கள் யாரு ஆ ஆ நான் இயற்கையாக தான் வேளாண்மை பண்ணுறேன் உங்களுக்கு யார் சொன்னது ஆமாங்க என்னலாம் உங்களுக்கு வேணும் காய்கறி மட்டும் தான் வேணுமாங்க ஏ என்கிட்ட நான் ஒரு ஆறு ஏக்கருக்கு காய்லாம் வெவ்வேறு விளைச்சல் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இது பழங்கள் விளைச்சல் பண்ணுருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் காய்கறி மட்டும் தான் வேணுமா என்னென்ன காய்கறி வேணும் எல்லா காய்கறியும் வேணுமாங்க அப்படியாங்க இங்கே என்கிட்ட மூணு பேர் கேட்ருக்காங்க ஏற்கனே எப்படி உங்களுக்கு மட்டும் தரது அதனால் தான் யோசிக்கிறேன் இயற்கையாக விளந்த வெள விளைவித்தது தாங்க ஆனாலும் என்கிட்ட இங்கே நிறைய பேரு கேட்டுக்கிட்ருக்காங்க உங்களுக்கு மட்டும் நான் எப்படி தரது எல்லா காயையும் ம் பத்து ருபா கூட கூட கொடுக்குறீங்களா ஆனாலும் அவங்களுக்கு நான் என்ன சொல்லுறது கொஞ்சம் பாதி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா நான் மற்றது அவங்களுக்கும் கொடுக்குறேன் கொஞ்சம் அவங்களும் ஆனாலும் ரெண்டு மூணு நாளாக என்கிட்ட கேட்டுட்ருக்காங்கள் நான் அவங்ககிட்ட என்ன பதில் சொல்லுறது சரிங்க என்னதுங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து வாங்கிக்கோங்கள் நான் வீட்டில் தான் இருப்பேன் எப்போதும் முதல்ல நான் சாம்பிள் அனுப்புகிறேங்க அதை நீங்கள் எப்படி இருக்குதுனு சொ பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அனுப்பிச்சி விட்டாலும் எனக்கு ஓகே நீங்கள் நேரில் வந்து கொடுக்கறதுனாலும் ஓகே ஜிபேன்ட்டு ஜிபே மூலமாகவும் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே ஆ ஆ சரிங்க சரிங்க வைத்துட்றேங்க ம் சரிங்க